வீட்டில நம்ம தோட்டத்தை பராமரிக்க வந்து ரொம்ப விலை வந்து உயர்ந்ததெல்லாம் இல்லை நம்ம வந்து இப்போ பூந்தொட்டி வாங்கி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இருந்தால் பூந்தொட்டி வாங்கி வைக்கலாம் பூந்தொட்டி இல்லை அப்படின்னா வந்துகிட்டு நம்ம வீட்டில தண்ணி கேன் பழைய தண்ணி கேன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சிக்கூட வந்துட்டு பூச்செடியெல்லாம் வளர்க்கலாம் அதேமாதிரி உரங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி கடையில் வாங்கி நம்ம போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா வளரும் அதுக்காக தான் மண்ணுக்கு வந்து மண்ணும் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இதில் அந்தமாதிரி பழைய மண்ணுங்க எதாவது இருந்தால் நம்ம வந்துகிட்டு அந்த மண்ணையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம செடிகள்லாம் வந்துகிட்டு காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சில செடியலாம் வந்துட்டு நம்ம ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம் வெளியில எங்கையாவது போகிறோம் இல்லை வந்து இப்போலாம் வந்து நிறைய விசேஷத்தில் கூட வந்துட்டு செடிகளே வந்துட்டு இந்த தாம்பூலம்லாம் கொடுப்பாங்கள அதுக்கு பதில் செடிகள்லாம் கொடுக்குறாங்க இந்தமாதிரி ஒரு பொது இடத்துக்குலாம் நம்ம போகும்போதுட்டு நிறைய செடிகலாம் இருக்கும் அந்தமாதிரி நம்ம எடுத்துகிட்டுவந்தும் வளர்க்கலாம் இல்லை நம்மளுக்கு சில செடிகள்லாம் வந்துட்டு இப்போது இப்போது வந்து நம்ம இது தான் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம அதை வந்து வச்சு வளர்ப்போம் ஆனால் நம்ம வாங்கி தான் வளர்க்கணும்னு இல்லை நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இந்த துளசி இதெல்லாமே வந்து நல்ல நறுமணம் வந்து கொடுக்கும் அதெல்லாம் வந்துகிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையே வாங்கிக்கலாம் அந்தமாதிரியே நம்ம வாங்கி வந்துகிட்டு அதை வச்சு நம்ம நல்லா வளர்க்கலாம் உரங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க இல்லையா இந்த முட்டை ஓடு ரோஜா செடிக்கல்லாம் அப்புறமா சில தண்ணிங்க இந்தமாதிரியெல்லாம் வந்துகிட்டு நம்ம வீட்டிலே சில அந்த மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம வீட்டில யூஸ் பண்ணுற பொருளையே வந்துட்டு நம்ம செடிகளுக்கு போட்டு கூட நம்ம நல்லா வளர்க்கலாம் ரொம்ப விலை அதிகம்லாம் கிடையாது ரொம்ப நம்ம கம்மியான விலையிலே நிறைய செடிகளை வந்துகிட்டு வளர்க்கலாம் ஸோ எல்லாருமே வந்துகிட்டு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து செடியை வளர்க்கணும் பராமரிக்கணும் இதெல்லாம் பண்ணனும் அப்படின்லாம் வந்துட்டு நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லை நம்ம நார்மலாக வந்து வீட்டில இருக்கிற பொருள்களை வச்சே வந்துட்டு நம்ம செடியை நல்ல முறையில் வளர்க்கலாம் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா வந்துட்டு இது இது செய்யலாம் செய்யக்கூடாது இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும் நம்ம வீட்டில இருக்கிற பொருள்களிலே நிறைய பொருள்கள் வந்துட்டு செடிகளுக்கு வந்து ஏற்றதா வந்துட்டு நிறைய பொருள் இருக்குது அதை மட்டும் போட்டால் கூட போதும் நல்லா வளரும் இப்போ மணி பிளான்ட் இதெல்லாம் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா எதுவுமே போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதுவே தானாக வளரும் அந்தமாதிரி தான் இந்த கற்றாழை அதெல்லாம் கூட வந்துட்டு அந்த மாதிரிதான் இப்போது தக்காளி இந்த பச்சை மிளகா இந்தமாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா அந்த விதையை நம்ம காசு கொடுத்துலாம் வாங்க தேவையில்ல வீட்டில யூஸ் பண்ணுறோம் இந்த புதினா இதெல்லாம் கூட நம்ம வீட்டில இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம எடுத்துட்டு போய் அங்கே வச்சு வளர்த்து அந்தமாதிரி கூட பண்ணலாம் இப்போது நம்ம ரோஜா செடிகலாம் வந்துட்டு இந்த ஒரு தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு இந்தமாதிரி ஒரு கலர் வேணும் அந்தமாதிரி ஒரு கலர் வேணும் அந்தமாதிரி நம்ம நினைக்கும் போதுதான் நம்ம காசு கொடுத்து வந்துட்டு நம்ம அந்த கலருக்கு ஏற்ற செடியை வாங்கி நம்ம வளர்க்குறோம் இப்போ ரோஜா செடிக்கிலாம் வந்து முட்டை ஓடு போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க நம்ம அந்தமாதிரிலாம் வளர்க்கலாம் அதே மாதிரி ஜாதி மல்லி கொடி அது கொடின்னா அந்த க வந்துட்டு அதை வந்து நம்ம எந்த ஒரு தொட்டிலையும் வைக்கவேணாம் எதுவுமே பண்ணவேணாம் நார்மலாக நம்ம வளர்த்துட்டு அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு து நூலோ துணி இது சாரி கயிறோ கட்டி நம்ம மேலே போட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது அந்த கயிறு போகிற இடத்துக்கு அதுபாட்டு படர்ந்துகிட்டு போய்டும் அதனால் அதுக்கும் எந்த ஒரு உரமும் போ நம்ம நார்மலாக வந்துட்டு சில நார்மலான செடிகளை வளர்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவயில்லை அது நார்மலாகவே வளர்ந்துட்ருக்கும் இந்தமாதிரியான பொருள்கள்லாம் இந்த மாதிரியான செடிகள்லாம் வளர்க்க எந்த ஒரு விஷயமும் தேவயில்லை ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு இப்போ எலுமிச்சை செடி அதெல்லாமே கூட ரொம்ப நார்மலாகவே வளர்ந்துருது நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு எந்தமாதிரி செடி சொல்லலாம் துளசி இதெல்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணனும் எ நல்லா பண்ணா மட்டும் தான் அது வந்து ரொம்ப நல்லா வளரும் நம்ம தோட்டத்தில் பராமரிக்கிறத்துக்கு விலை உயர்ந்துலாம் எதுவும் இல்லை மலிவானதுதான் அப்படியே நம்ம உபயோகித்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முலை முறையில் வந்து செடிகள்லாம் வளரும்